ஹலோ ஆ சார் வணக்கம் சார் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஓகே சார் ஓகே ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார்

ஆ பண்ணிக்கலாம் சார் சார் இது வரைக்கும் ஒரு பத்து ஸ்கூலுக்கு பண்ணிருக்கிறோங்க சார் அது கிட்டத்தட்ட ஒரு சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சரிங்க ஆ சரி சார் அந்த ஒன்றாவதுலேந்து நீங்கள் அந்த பிரைமெரி செக்ஸன பிரைமெரி செக்ஸன் சொல்கிறதுனாலேங்க சார் பசங்களுக்கு வந்து ட்ரௌசரு அண்டு சட்டைங்க சார் ஆனால் டை மாடல் கொடுத்துக்கலாம் சார் டை மாடல் என்னாகும்னா பசங்களுக்கும் நாளைக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன சண்டை வரும் போது அது இழுத்து பிடிச்சாங்கனா கழுத்த நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சார் அதனால் டை மாடல் இப்போ வந்து அதிகமாக யாரும் விரும்புகிறதில்லைங்க சார்

ஹஹா ஷர்ட்லேயே டையை அட்டாச் பண்ணாமல் அந்த காலர் இருக்குதுலேங்க சார் அந்த காலரில் மட்டும் அந்த ட்ரௌசருடைய துணியை வந்து நம்ம மிங்கிலாக குடுத்துடலாம் சார் அதுலேயும் கை ஓரத்துலேயும் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் டிப்ஃரெண்டாக இருக்கும் சார் அப்படி கொடுத்துட்லாம் சார் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களுக்கு வந்து லோகோ வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டில் தான் சின்னதாக கொடுத்துருப்பாங்க சார் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் டிப்ஃரெண்டாக வந்து என்ன பண்ணலாம் காலரில் காலரில் அல்லது பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா சார் பின்னாடி வந்து கொஞ்சம் டிப்ஃரெண்டாக நம்ம கொடுக்கலாம் சார் எப்படினு கேட்டிங்கனா ஒரு பையன் போகிறான்னா ஆமாங்க சார் ஆமாம் ஆ சரிங்க சார் ஆ ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நாலு வகையான இது கொடுக்குறோம் சார் கவுன் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருக்குறோம் சார் அப்புறம் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்குறோம் சார் இப்போ அப்பறம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த மாதிரியே மாடல்ஸுலாம் இருக்குது சார் நம்ம அதே போல் கொடுத்துக்கலாம் சார் நானும் சரி சார்

சரிங்க சார் நான் சரிங்க சார் சரிங்க சார் சரி உங்களுக்கு இப்போ இப்போ வந்து மார்ச் மாதம் தான் சார் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் டைம் இருக்குது சார்

உங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் டைம் வேணும் சார் மே வந்து ஃப்ஃடீன்த்தில் ஒரு செட்டு கொடுத்துட்றோம் சார் அதுக்கப்பறம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூன் ஜூன் ஃபஸ்ட்டில் இன்னொரு செட்டு கொடுத்துருவோம் சார் ஓகே சார் ஓகே சார்

ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ்